ஹலோ ஆ டா சொல்லுங்கள்

ஆ சார் டாக்டர் நான் வெண்ணிலா பேசுகிறேன் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னால் உங்கள் ஹாஸ்ப்பிட்டலில் அட்மிட்டாயிருந்தேன் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் டாக்டர் இப்போ பெய்ன் இருக்கு டாக்டர் கொஞ்சம் உடம்ப்லா கால் தான் வலிக்கிற மாதி இருக்கு ஆ ஓகே டாக்டர் எதுவும் வேலைலா செய்ய முடியல எந்திரிக்கிறதே கொஞ்சம் சிரமமாதான் இருக்கு ஆ ஓகே டாக்டர்

ஆ ஓகே டாக்டர் ஆ ஓகே டாக்டர் இன்னும் எவ்வளோ நாள் டாக்டர் இதே மாதிரியே இருக்கும் எனக்கு வெளிலலாம் போகறது ஏன்னா எனக்கு வேலையே ஆ வேலையே வெளியில தான் போகறமாரி இருக்கும் இன் போக முடியாமல் இருக்கு இப்போ ம் ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் ஆ சரிங்க டாக்டர் ஆ ஓகே டாக்டர் சாப்பாடெல்லாம் எப்படி சார் டாக்டர் இதே இதற்காக வேறு எதாவது கொஞ்சம் சாப்பிட்டா எக்ஸ்ட்டாக சாப்பிறதுனால வலி இது மாதிரிலாம் கம்மியாகுமா ஆ ஓகே டாக்டர் எல்லாமே சாபபில்லாம டாக்டர் இல்லை இதை மட்டும் எதாவது அவாய்ட் பண்ணனுமா ஆ ஓகே டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஆ சரிங்க டாக்டர் போட்டுகிட்டு தான் சார் டாக்டர் இருக்கேன் நான் ஆ ஓகே டாக்டர் அடுத்த செக்அப் டேட் என்னிக்கு டாக்டர் ஆ ஓகே டாக்டர் சீக்கிரமாக சரியாடுச்சுன்னா தேவலாம் இருக்கு ஏ ஏன்னா வீ வீட்லையே படுத்துருக்கறது ரொம்ப கஸ்டமாக இருக்கு ஆமாம் டாக்டர் அதனால தான் இருக்கு இப்போ வலியும் அதிகமாக இருக்கு எழுந்திரிக்க சரிங்க டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஆ தேங்க் யூ டாக்டர்